இப்போ நம்ம பகுதியில் நாகப்பட்டினத்தில் உள்ள பகுதிகளில் எந்த ஸ்கூல் நல்லா புகழ்பெற்று நல்லா பள்ளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா வித்யாலயா அழகுஜோதி அஹாடமி நடராஜன் தமயந்தி ஹையர் செகண்ட்ரி ஸ்கூல் இது மூணு ஸ்கூலுந்தான் நல்லா புகழ்பெற்று நல்லா பேசப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங்லாம் நல்லா ஆங்கிலத்துலேயே நல்லா இங்கிலீஸுல் பேசுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா டிரெஸ் கோட்லாம் நல்லா சூப் சூப்பராக அங்கே இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க கோச்சிங்லாம் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா டீசண்டாக நல்லா நல்லா டிரெஸ் கோட்லாம் நல்லா நீட்டாக இருப்பாங்க இங்கிலீஸும் நல்லா பேசுவாங்க நம்ம கிராமத்தில் உள்ள ஸ்கூலோடய நான் பிரைவேட் ஸ்கூலோடய கவுர்மெண்ட் ஸ்கூ கவுர்மெண்ட் ஸ்கூலோடய பிரைவேட் ஸ்கூல் தான் நல்லா கோச்சிங் இருக்குது நல்லா நல்லா டீசண்ட்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க கவுர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளவு டீசண்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் தமிழில் பேசுவாங்க அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா கிராமங்களில் கிராமங்களில் உள்ள ஸ்கூலோடய நகரங்களில் உள்ள ஸ்கூலு தான் பெஸ்ட்டு நான் நான் நினைக்கிறேன் அது தான் நல்லது பிள்ளைங்களும் நல்லா டீசண்டாக இருப்பாங்க